பிடித்த புத்தகம் எல்லா விதமான புத்தகமும் பிடிக்கும் எல்லா விதம் அப்படிங்குற போது என்னது என்னது துப்பறியும் நாவல் அந்தமாதிரி இதெல்லாம் அதை அந்த காலகட்டமெல்லாம் தாண்டி நான் இப்போ வந்து ஆன்மீக புத்தகங்கள் கிடச்சா ஆர்வமாக படிக்கிற அளவுக்கு என்னுடைய மனநிலை இப்போது உள்ளது ஒரே ஒரு புத்தங்கள்லாம் சொல்லமுடியாது எது கிடைக்குதோ அதை படிச்சிகிட்டுருக்கமாரி வார இதழ் அந்த குறிப்பிட்ட புத்தகம்லாம் இல்லை இப்போல்லாம் வந்து தினசரி பேப்பர் மட்டும் தான் அதில் வரக்கூடிய இலவச இணைப்புகள்ல விவசாயி சம்மந்தம் பட்ட இது ஆன்மீகம் ஜோதிடம் இந்தமாதிரியான தகவல் கொடுக்கக்கூடிய புத்தகம் அப்றம் வேற என்ன இந்த பொதுவான இது சொல்லக்கூடிய அந்த மாதிரியான புத்தகங்கள்தான் நான் இப்போது வாசிச்சிகிட்டுருக்கேன் அதனால் ஒரே புத்தகம் அப்படிங்குறமாரி என்னால் எடுக்கமுடியாது